ஆ சொல்லும்மா யார் ஆ சொல்லும்மா என்ன இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க டெய்லி இப்படியாம்மா இல்லை ஒரு நாள் மட்டுமா ஓகேம்மா நாளைக்கு வந்து நான் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு குக்கை வந்து நான் மாற்றி விடுறேன் ஓகேவா நீ வந்து இதை வந்து யாருக்கிட்டயும் சொல்லாதே சரியா ஹாஸ்ட்டலில் வேறு ஏதாச்சும் உன்னங் உங்களுக்கு ப் ப்ராப்ளம் இருக்குதுங்களா ஆ ஃபுட்டுனா அப்படினா நான் வந்து பார்த்துட்டு குக்கை என்னன்னு கேட்டுவிட்டு நான் குக்கை வந்து மாற்றி விட்டுடுறேன் ஓகேங்களா ம் நீங்கள் வந்து யாருட்டேயும் எதுவும் சொல்லிக்காதிங்க எதாச்சு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹாஸ்ட்டலில் எனக்கு எனக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் அதை சேஞ்சு பண்ணி விடுறேன் செரிங்களா ம் ஓகேடா ஆ ஓகேடா நான் வந்து பாத்து ஆ நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுலாம் சேஞ்சு பண்ணி கொடுக்கறேன் செரிங்களா ஆ சரிங்கடா ம் ஓகே ம் ஓகேம்மா